நம்ம தமிழ்மொழியைப் பற்றி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு பழமையான மொழி அப்படின்ற வகையில் பார்த்தோன்னா என் தமிழ் நம்ம தமிழ் மொழிதான் நான் சொல்லுவேன் நான் தமிழ்ன்ற காரணத்துக்காக நான் சொல்லலை நான் பார்த்தவரைக்கும் நான் படிச்சவரைக்குமே சில இப்போக்கூட இந்த கீழடியில் லக் கெடைச்ச அந்த ஒரு அந்த அப்பயும் அந்த நாகரீகம் இருந்திருக்குது தமிழ் நாகரீகம் இருந்திருக்குனா அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோவோட தமிழ் நாகரீகம் தான் வந்து பழைய நாகரீகம்ன்ற ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹா ஹரப்பா மொஹஞ்சதாரோ வந்து அது அதுவும் அதுவே நம்ம கேள்விப்பட்டதிலே ரொம்ப பழைய நாகரீகம் அதவிட தமிழ் நாகரீகம் கீழடியில் இந்தமாதிரி கெடைச்சிருக்குனா அப்போ நம்மளுக்கு கிடைக்காத இன்னும் பல நாகரீகம் மண்ணுக்கு அடியில இருக்கிறத நானும் நினைக்கிறேன் எனக்குத் தெரிஞ்சு இப்போ நம்ம தமிழ்மொழிதான் வேர் மொழியாகவும் பார்க்குறேன் அதாவது வேர்னா ஆணிவேராக மற்ற மொழியெல்லாம் வந்து நான் கிளை மொழிகளாகதான் பார்க்குறேன் எனக் எனக்கு தெரிஞ்சு மலையாளம் கன்னடம் தெலுங்கு இதெல்லாம் வந்து தமிழ்மொழியோடைய கிளை மொழிகளாகதான் நான் பார்க்குறேன் திராவிட மொழிகள்லே வந்து எனக்குத் தெரிஞ்சு தமிழ்மொழிதான் வந்து நான் தமிழ்ன்ற காரணத்துக்காக சொல்லலை தமிழ்மொழிதான் வந்து மற்ற எல்லா மொழிகளுக்கும் வார்த்தைகளை வந்து நிறைய வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்கு அது நர் நானே நிறைய வார்த்தைகள் மலையாளத்திலக்கூட குழப்பம் இல்லை அப்படின்றமாரி சொல்லுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல இருந்துதான் போயிருக்கு இந்த இதை மலையாளத்தில் சில எழுத்துகள்லாம் பார்த்தாக்கூட தமிழ் எழுத்துகளோடய சேந் தமிழ் எழுத்து மாதிரியேதான் இருக்குது அந்த மா ரா ஏ அதெல்லாம் வந்து இந்த தமிழ் எழுத்துமாதிரியேதான் இருக்குது அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மொழிக்கு வந்து ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கிறதா நினைக்கிறேன் இங் இப்போ நான் வந்து ஒரு கன்னட கன்னட மொழிக்கொண்ட மொழி மொழியே இதுவாக தாய்மொழியாக கொண்ட ஒருத்தவங்கக்கிட்ட பேசினேன் அவங்கக்கிட்ட வந்து நான் சில கேள்விகள் கேட்டேன் கேள்விகள்னு மீன்ஸ் எப்படின் நான் சொல்கிறேன்னா நான் சொன்னதை அப்படியே நீங்கள் சொல்லுங்க அந்த நா பிறழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றமாரி பார்க்கலான்ட்டு நான் ஒன்று சொன்னேன் வாழைப்பழத் தோல் வழுக்கி வாலிபர் பலி அப்படின்றமாரி சொன்னேன் அதை வந்து அவங்களால சொல்லவே முடியலை அதை வந்து அந்த வாழை அந்த ழைன்றது அவங்களுக்கு வரவே மாட்டிங்கிது லை லா லூ லே அப்படி இல்லை அந்த அந்த லால் அப்படிதான் வருதே தவிர ழா அப்படின்றது வரமாட்டேங்கிது எனக்கு தெரிஞ்சு இந்த ழான்ற ஒரு வார்த்தை போதும் தமிழ்மொழியைத் தாண்டி வேறு எந்த மொழியிலேயும் இந்தமாதிரி ஒரு வார்த்தையை யோசிக்கவே முடியாது ழா ழான்ற வார்த்தை வந்து அந்த உச்சரிப்பும் அந்த நாவோடைய அந்த அந்த அந்த ழான்னு சொல்லும்போது வர்ற அந்த ஒரு நாக்கை மடக்குகிற அந்த விஷயமும் வந்து தமிழ்மொழிக்கும் தமிழர்களுக்கும் உரித்தான ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த நம்ம விட்டுறவே கூடாது இது எங்கிருந்துலாம் இது பண்ணலான்னா இப்போ பிள்ளைகளுக்கு வந்து தமிழ் பேர் வைக்கிறதில் இருந்தே இது பண்ணலாம் ஏன்னா இப்போ ஆங்கில பேர் வைக்கிறதுன்றது அது அதுவே அவுட் ஆப் ஃபேஷனாகிடுச்சி ஏன்னா வந்து தமிழ் பேர் வைக்கிறது தென்றல் பூங்குழலி கார்மேககுழலி இந்தமாதிரிலாம் பேர் வச்சாங்கன்னா அது ஒருமாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கேட்குறதுக்கும் அழகாக இருக்குது அந்த இ இந்தமாதிரி விஷயத்துலலாம் அப்படியே தமிழ் வந்து நம்ம கூடவே இருந்தாலும் அதுவே ஒரு இதை எப்படி சொல்லுறதுனா ஓல்டு ஃபேஷனாக பார்க்காம ஓன் ஃபேஷனாக பார்க்கலானு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும் அதுக்கு ஓன் ஃபேஷனாக பார்க்கறதுன்றது கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்மொழியை தாண்டி என்னால் இப்போ வேறு மொழியை கற்றுக்கிட்டாக்கூட எனக்கு இந்த மொழியைதான் பேச பிடிக்கிது அதனால தான் நான் சொல்கிறேன் இது வந்து தனி சிறப்பாக சொல்கிறேன் தமிழைப் பற்றி பேசுனால் பேசிக்கிட்டே இருக்கலாம் அது போய்க்கிட்டே இருக்குன்னும் வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சிறப்பு இருக்குது